வாசல் வாசலில் வந்து மாட்டுச் சாணம் தெளிப்பது மிக மிக மிக மிக நல்லது ஏன்னா வாசலில் இருக்கிற பாக்டீரியா கிருமிகள் எல்லாம் வந்து வீட்டுக்கு வரக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தில்தான் மாட்டுச் சாணத்தை வந்து தண்ணீரில் கலந்து தெளிப்பாங்க அப்போதான் அதோடய பாக்டீரியாக்கள் கிருமிகள் எல்லாம் வந்து அழின்ப அழிஞ்சுடும் அழிந்து போனதால் குட்டீஸ்க்கு கொஞ்சம் வயதானவங்களுக்குனு கொஞ்சம் ஜுரம் வராமல் எந்த ஒரு நோயும் வராமல் கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்துறதுனால் நம்பளும் நோய் இல்லாமல் குணமாக இருக்கலாம் அதேமாதிரி எந்தவொரு ஃபெஸ்டிவல்க்கும் மோஸ்ட்லி பொங்கல் டைமில் மாட்டுப்பொங்கல் அதுமாதிரினா மாட்டுச் சாணம் கொஞ்சம் பிடிச்சி வாசலில் கோலத்தில் வச்சு பூ ஜோடிப்பாங்க ஃபெஸ்டிவலில் மோஸட்லி மாட்டுச் சாணத்தை யூஸ் பண்ணுவாங்க இப்போலாம் வந்து மாட்டுச் சாணம் அவ்வளவா யூஸ் பண்றது யாரும் இல்லை வாசலில் தெளிப்பது கிடையாது இப்போலாம் வந்து தண்ணியில் வந்து மஞ்சள் கலந்து தெளிப்பதுதான் இப்போ கொஞ்சம் அதிகம் மா வாசலில் மாட்டுச் சாணம் தெளிப்பதும் மிகவும் நல்லதுதான்